கேப் டிரைவருங்களா சார் நான் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கால் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணிருந்தேன் சார் வரேன்னு ஃபைவ் மினிட்ஸில் வரேன்ட்டு இன்னும் வரல சார் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ நாழி வெயிட் பண்ணுறது நான் போகிற விஷயம் இப்போ தடங்கல் ஆயிடுச்சி இதனால் அதெல்லாம் நீங்கள் காரணம் சொல்லாதீங்கள் சார் நீங்கள் வர்றதுனா அந்த டயத்துக்கு வரேன் இல்லைனா வேற வண்டியை பாத்துக்கங்க சொல்லிருக்கலாமில இதெல்லாம் நீங்கள் சாக்கு சொல்லாதீங்கள் சார் நீங்கள் இப்போ எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா அதனால இப்போ அதை யார் கொடுப்பா நீங்கள் கொடுப்பிங்களா அதெல்லாம் காரணம் சொல்லாதீங்கள் சார் நம்பிக்கையான ஆளுன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைனா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன்ல சாரி எல்லாம் சொல்லாதீங்க சார் இப்போ இதனால எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா நீ அது அடுத்த டயங்கிறதை நீங்கள் பேசாதீங்க இப்போ உள்ளதுக்கே இப்போ லேட்டாயிடுச்சி நான் இப்போ என்ன பண்ணுறது ஓகே ஓகே ஓகே